நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் குளிர்சாதனப் பெட்டி ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது அப்போது வந்து நான் ஃப்ரிட்ஜ் வாங்காதப்போது எந்த ஒரு வெஜிடபுள்ஸாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் ஒரு தோசைக்கு மாவு ஆட்டினாலும் சரி அது வந்து ஒரு ஒன் வீக் மேலே வந்து வேஸ்ட் ஆகிரும் அதே ஏதாவது நான் ஊருக்கு போகிறேன் அப்படினா கூட எகைன் வரும் போது அந்த பொருள் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் ஆனால் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கினதுல இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ சீக்கிரம் எந்த பொருளும் கெட்டு போகிறது இல்லை எனக்கு தேவையானதை நான் ஸ்டோர் பண்ணி வைச்சுக்கிறேன் ஒரு மெடிசனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நான் என்னுடைய ஃப்ரிட்ஜ்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைச்சுக்கிறேன் என்னுடைய ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜி இந்த கம்பனியில் இருந்து தான் வாங்கிருக்கிறேன் நான் இப்போ வாங்கி ஒன் அதாவது ஒரு வருட காலங்களுக்கு மேல் ஆகிருச்சி இப்போ வரைக்குமே எந்த ஒரு ரிப்பேரும் எந்த ஒரு இதுவுமே வரலை ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது எனக்கு என் ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப கம்படஃபுலாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி வைச்சாலுமே அது வேஸ்ட் ஆகிரும் ஒரு வெஜிடபுல்ஸ் வாங்கி வைச்சாலுமே வேஸ்ட் ஆகிரும் ஒரு என்ன வாங்கி வைச்சுருந்தாலுமே வேஸ்ட் ஆகிரும் ஆனால் ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு பொருளும் அவ்வளோ சீக்கிரம் வேஸ்ட் ஆகிறது இல்லை ரொம்ப யூஸ் ஃபுல்லாக இருக்குது என்னுடைய ஃப்ரிட்ஜ் வந்ததில் இருந்து நான் அதிகமாக ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு பசங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியுது ஒன் இயருக்கு மேலே ஆகியுமே என்னுடைய ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது அதுதான் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வாங்கிறது ஒரு நல்ல கம்பெனி பிராண்டில் வாங்கிறனால எல்ஜி எல்ஜி கம்பெனி மூலமாக என்னுடைய ஃப்ரிட்ஜ் அதாவது அந்த குளிர்சாதன பெட்டி வாங்கினனால எனக்கு ஒரு நல்ல கம்படஃபுலாக இருக்குது எந்த ஒரு ரிப்பேரும் வரறது இல்லை எனக்கு தேவையானதை நான் அதிகபட்சமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் அதுவும் சம்மர் டைமில் அதாவது வந்து வெயில் காலங்கள்கிறப்போ அப்போ நான் ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போது நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் பக்கத்து வீட்டில் போய் ஒரு ஜூஸ் போடுறதுனாக்கூட ஐஸ் க்யூப்ஸ் அவங்க கிட்டே ஐஸ் கட்டிகளை கேட்குறது இந்த மாதிரியெல்லாம் அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ எனக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் வந்ததுக்கு அப்புறமா சம்மர் டைமில் வீட்டில் பசங்களுக்காக இருக்கட்டும் எனது கணவருக்காக இருக்கட்டும் நான் வந்து அவர்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி கொடுக்கும் போது அவர்களும் ரொம்ப இதாக ஹேப்பியாக குடிக்கும் போது இந்த எக்ஸ்பீரியன்செலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சுருக்குது இது வந்ததுக்கு அப்புறமா இந்த இந்த திங்க்ஸ் வந்து நான் ஒரு ஒரு பொருளாக பார்க்கல எங்கள் வீட்டில் ஒரு ஒரு ஒரு பர்ட்டிக்குளராக ஒரு ஒரு உயிராக தான் நான் பார்க்குறேன் ஏன்னால் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது என்னுடைய ஃப்ரிட்ஜ்ஜில் நான் அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாதப்போது எவ்வளோ ஒரு அனுபவங்களை பார்த்துருக்கேன் ஃப்ரிட்ஜ்ஜிக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு அனுபவங்களை பார்த்துருக்கேன்ட்டு நிறைய டிஃபெரண்ட் இருக்குது ஸோ வந்து எந்த ஒரு பொருள் வாங்கிறதா இருந்தாலுமே ஒரு நல்ல பிராண்டில் வாங்கி வைச்சுட்டோம்னா நமக்கு இப்போ எனக்கு ஒன் இயர்க்கு மேல் ஆகியும் என் ஃப்ரிட்ஜ் எந்த ஒரு இதிலையுமே இல்லை நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஸோ வந்து வாங்கிறதா இருந்தால் ஒரு நல்ல ஒரு ஃப்ராடக்ட்டாக பார்த்து வாங்குங்க அது எதுவாக இருக்கட்டும் நல்ல ஃப்ராடக்ட்டாக பார்த்து வாங்குனிங்கன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும்